கவர்மெண்ட் திட்டம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து கேஷ் அந்த திட்டம் வந்து யூஸ் பண்றோம் அதை வந்து எக்சிகியூட் பண்ணனால் நாங்கள் வந்து ஒரு மாஸத்துக்கு வந்து ரெண்டு கேஸ் யூஸ் பண்றோம் ரெண்டு கேஸ் ஆயிரத்தி இரநூறு வாங்கிறப்ப எங்களுக்கு வந்து அக்கோண்ட்டில் வந்து இரநூறுபா சேவாகுது இது வந்து எனக்கு ஒரு நல்ல திட்டமாக இருக்குது